இப்போ நான் சந்தித்த வேலைன்னா நான் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இப்போ அங்கே நான் சந்திக்கிற வேலை அப்படின்னு சொன்னால் அட்மிஷன் அட்மிஷன் ஒர்க்கு தான் இப்போ இந்த அட்மிஷன் டைம்ல ஸ் ஜூன்லேந்து மேவ்லேருந்தே நமக்கு அட்மிஷன் வர ஸ்டார்ட் ஆயிரும் இப்போ ஜூன்லலாம் நமக்கு நிறைய பேர் நம்ம ஊர் திருநாளில் இந்த மாதிரிலாம் இருந்தால் நிறையா பேர் வந்துருவாங்க பேரெண்ட்டு அதில் தெரிஞ்சவங்களும் வருவாங்க தெரியாதவங்களும் வருவாங்க நாம என்ன செய்றோன்னா எப்போ யார் முன்னாடி வந்தாங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு போட்டு அந்த அட்மிஷன் கொடுப்போம் அதுக்குள்ளே என்ன செய்வாங்க தெரிஞ்சவங்க வந்து எனக்கு போடல உனக்கு போடல அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவாங்க அவங்களையும் நான் சமாளிச்சு பொறுமையாக இருக்க சொல்லி அவங்கள நான் அட்மிஷன் போட்டுகிட்டு இருப்பேன் எனக்கு அந்த டீச்சர்ஸுங்களும் கொஞ்சம் ஒத்துழைப்பு தருவாங்க நானும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒத்துழைப்பு கொடுப்பேன் என்ன விஷயத்துக்கு எதுக்கு நம்ப அவங்கள் சொல்றதை கேட்கணும் அப்படினு நினச்சி நான் செய்வேன் அதே மாதிரி அட்மிஷன் வந்து இத்தனை அட்மிஷன் இந்த வருஷத்தில் போடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நான் எப்பேர்பட்ட கஷ்டப்பட்டாலும் அந்த அட்மிஷனை நான் கொண்டு வந்துருவேன் இந்த அட்மிஷன் அதே மாதிரி எங்களுக்கு கொரோனா டைம்லல்லாம் நிறைய அட்மிஷன் போயிடுது கொரோனா டைம்ல வந்து ஆன்லைனில் கிளாஸ் எடுத்து அதற்கப்பறம் கேன்வாஷ் பண்ணி நம்ப அந்த அட்மிஷன் திரும்பவும் நாங்கள் கொஞ்ச கொஞ்சமாக அந்த அட்மிஷன் கொண்டுட்டு வரோம் இப்போ நான் ஒரு வேலையில் ஈடுபட்டேன்னா அந்த வேலைக்கு முக்கியமாக நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால் கல்வியறிவு இருக்குணும் பொறுமை இருக்கணும் அனுபவம் இருக்கணும் இது மூணு நமக்கு இருந்துதுன்னா ஒரு வேலையை நம்ம ஈஸியாக சக்சஸ்ஃபுல்லாக முடிக்கலாம் இப்போ அது தான் எனக்கு வந்து முக்கியமான ஒரு ஒர்க்குன்னா அட்மிஷன் தான்